இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிதான் வந்து என் வீட்டு பக்கத்துலிருக்க ஒரு கடையில் நான் எனக்கான ஸ்கூல் பேக் வந்து வாங்கியிருந்தேன் அந்த ஸ்கூல் பேக்கு பார்த்திங்னா ஃபஸ்ட்டு பயன்படுத்தும்போது நல்லாத்தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு வாரம் பயன்படுத்தினதுக்கப்புறமா பார்த்தா ஸ்கூல் பேக்கில் வந்து சின்ன விரிசல் விழு விழுந்துருந்துச்சு நாளடைவில் அந்த விரிசல் வந்து ரொம்ப பெரிசாயிட்டே போயிட்டிருந்துச்சு நானும் அந்த ஸ்கூல் பேக்கை எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் கேட்டேன் இது எனக்கு சரி செஞ்சு சரி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை வந்து எங்களால் சரி செய்ய முடியாது நீங்கள் வாங்கிட்டிங்னால் அவ்வளோதான் அது உங்களோடய பொறுப்பு அப்படின்ட்டாங்க ஏனால் அது நான் வாங்கியே வந்து ஒரு பத்து நாளைக்குள்ளேதான் இருக்கும் அதுக்குள்ளையே வந்து அந்த ஸ்கூல் பேக்கு வந்து இந்தமாதிரி கிழிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கடைக்காரங்களோட தப்பா இல்லை அந்த ஸ்கூல் பேக் வந்து உற்பத்தி செஞ்சவங்களோட தப்பான்னு எனக்கு வந்து சொல்லத்தெரியல இதுக்கு ஆனால் உண்மையிலேயே வந்து யார் பொறுப்பெடுத்துக்குணும்னா இதை விற்ற அந்த கடைக்காரங்க தான் வந்து பொறுப்பெடுத்துக்கணும் இந்த ஸ்கூல் பேக்கை அவங்க வந்து திருப்பி என்கிட்டேருந்து வாங்கி அதை எங்கிருந்து வாங்கினாங்களோ அங்கே திருப்பி அனுப்பிச்சு அதை வந்து சரி செஞ்சு எனக்கு கொடுத்துருந்தா பரவாயில்ல ஆனால் அவங்க வந்து மூஞ்சியில் அடித்தமாரி இதை வந்து எங்களால் சரி செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் வந்து எனக்கு ரொம்ப மனக்கஷ்டமாயிருச்சு அதனாலே நான் அந்த கடைக்கு போறதேயே நிறுத்திவிட்டேன் அந்த கடையில் வந்து நான் வழக்கமாக நிறையா பொருட்கள் வாங்குவேன் ஒரு சில பொருட்கள் வந்து நல்லாருந்துச்சு ஆனால் அதிகமான பொருட்கள் வந்து இந்தமாதிரியான டேமேஜஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து இனிமேல் வந்து நான் அந்த கடையில் போய் எந்தப்பொருளுமே வந்து வாங்கப்போறதில்லை நீங்களும் வந்து அந்த கடையில் போயி எந்த பொருட்களுமே வாங்காதீங்க வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல கடை ஏதாச்சும் இருந்துச்சுனால் நீங்கள் வந்து எனக்கு சொன்னிங்கன்னால் அந்த கடையில் வந்து நான் வந்து பொருட்கள் வாங்க வந்து தயாராயிருக்கேன் நன்றி